ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க காய்கறி கடைதாங்க வச்சுருக்கோம் உங்களுக்கு என்னங்க வேணும் ஆ சரிங்க அப்படியா மேரேஜ்ஜி ஃபங்க்ஷன்னா பல்க் ஆர்ட்ராக வேணும் சரி உங்களுக்கு எந்தெந்த கா காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ஒரு சொல்லி நீங்கள் வாட்ஸ்ஆப் பண்ணிவிட்டிங்ன்னா நாங்கள் உங்களுக்கு முன்னாடி நாளே உங்களுக்கு நாங்களே ரெடி பேக் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம்

ஆ சரி ம் சரி இப்போ இப்போ பார்த்திங்கனா இப்போ வந்து தக்காளி ரேட்டு இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மற்றபடி கேரட் பீன்ஸ் தான் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தக்காளி எல்லாம் கிலோ வந்து முப்பதுருவான்னு இருக்கு இப்போ நீங்கள் பல்க்காக வாங்குனிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூவாய்க்கு கொடுப்போம் ஆ சரி சரி இல்லை எங்கள்கிட்ட பார்த்திங்கனா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து நேரில் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் பாத்துகிட்டே போகலாம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு கம்பளைண்ட்டும் வர் ம் சரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு லிஸ்ட்டு ஒரு வாட்ஸ்ஆப் பண்ணுங்கள் ஆ நீங்கள் அந்த லிஸ்ட்டை வாட்ஸ்ஆப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதை அந்த திங்க்ஸெல்லாம் நாங்கள் வந்து க ரெடி பண்ணி பில் போட்டு வச்சிவிட்றோம் நீங்கள் வந்து அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிக்கலாம் ஆமாம் அட்வான்ஸ் நீங்கள் ம் சரி சரி மேடம் வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை பத்தாம்தேதிலேர்ந்து சொன்னிங்களா சரி ஓ அப்படியா ஏழாம்தேதி வேணும் எந்த ஊர் நீங்கள் நாமக்கலா சரி சரி ஓகே கல்யாணந்தானே அது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட வந்து பொருள் எல்லாம் வந்து தரமாக தான் குவாலிட்டியாக தான் இருக்கும் இல்லைல்ல டிலே எல்லாம் ஆகாது இப்போ உங்களுக்கு பத்தாம்தேதி மேரேஜ்ன்னா ஏழாம்தேதியே கேட்கறிங்கள்ல ஏழாம்தேதியே நீங்கள் வாங்கனிங்கனா காயில்லாம் பார்த்திங்கனா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நீங்கள் சமைக்கும் போது ஒம்போதாம்தேதி வாங்குனிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ம் சரி நீங்கள் அப்படே அந்த என்னென்ன வேணுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு மட்டும் ஒரு வாட்ஸ்ஆப் பண்ணுங்கள் ஆ சரிங்க ஆ தேங்க் யூ